நீச்சல் அடிக்கும் போது வந்து ரொம்ப கவனமாக இருக்கும் இருக்கணும் நம்ம கிணத்துல வந்து நீச்சல் அடிக்கும் போது பெருசாக வந்து எதுவுமே நடக்காது இதே ஒரு ஆற்றுல வந்து குளிக்க போகறோம்னா கவனம் ரொம்ப இருக்கணும் ஏன்னா பேர் அலைகள் வந்து வர மாதிரி இருக்கும் தண்ணி ஒரு சில இடத்துல அதிகமாக இருக்கும் ஒரு சில இடத்துல கம்மியாக இருக்கும் அதனால் வந்து நம்ம குளிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இதே கடலில் குளிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பேர் அலைகள் வந்து நம்மளை அடிச்சு ஃபர்ஸ்ட்டு வெளியில ஒரு தள்ளும் அப்புறம் ரொம்ப வேகமாக உள்ள இழுக்கும் இந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறைப்படி நீச்சல் தெரிஞ்சவங்களால மட்டும் தான் வந்து குளிக்க முடியும் இல்லை அப்படினா தண்ணி வந்து நம்மளை உள்ளே இழுத்துட்டு பேரும் அந்த மாதிரி இழுத்துட்டு போகக்கூடாதுனா வந்து அலைகள் வந்து கம்மியாக இருக்க இடமா பார்த்து தேடி புடிச்சு குளிக்கணும் ரெண்டாவது வந்து தனியாக குளிக்கக்கூடாது நம்மளோட இன்னும் கொஞ்சம் ஆட்கள் இருக்கும் போது சேர்ந்து குளிக்கணும் நமக்கு உதவுறா மாதிரி இருக்க மாதிரி இருக்க நேரத்தில் நம்ம குளிக்கணும் அலைகள் வந்து பேர் அலைகள் வரும் போ வர மாதிரி இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கறதை தவிர்த்தர்ணும் அதையும் மீறி குளிச்சம்னாயே நமக்கு வந்து நிறையா பயிற்சி வேணும் பேர் அலைகளை எதிர்த்து நீச்சல் அடிக்கிற அளவுக்கு பயிற்சி இருக்கணும் பயிற்சி இருந்தால் மட்டும் தான் போ முடியும் வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டி நடந்துருக்கு எனக்கு நல்ல நீச்சல் அடிக்கிறதுல வந்து நல்ல பயிற்சி இருக்கனால வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் அடிச்சு எதிர்த்து வந்துவிட்டேன் நான் அந்த மாதிரி நீங்களும் வந்து நல்ல பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து குளிக்கவே போகணும் நீச்சல் அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும்